சேர்னாவே நில்கமல் சேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினா அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு நீடித்து நிலைக்கும் மற்ற வந்து இந்த ஊருக்குள்ளே கொண்டு வருவாங்க சேர் அந்த சேருலாம் நிறையா பேர் இஷ்டப்பட்டு வாங்குறாங்க ஏன் அப்படினா அது ரேட்டு கம்மி நில்கமல் சேர் வந்து ரேட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் அதிகம் அந்த ஊருக்குள்ளே கொண்டு வரற சேர் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி அப்டிவுடன்னே உடனே ஓடி போய் எல்லாம் வாங்குவாங்க வாங்குவாங்க நம்ம ஒரு ஆள் ஏறி ஏதாவது செல்பில் ஏதாவது எடுக்கணும் அப்படினா ஒரு ஆள் ஏறுனால் அது வந்து படக்குனு முறிஞ்சு போயிடும் அது வந்து ரொம்ப என்ன பண்ணுறதுனா எல்லாம் லோ மெட்டீரியலாக இருக்கும் அந்த சேருலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அந்த கம்மியான சேர் ஓடிப்போய் வாங்குகிறோம் அது எதோ ஒன்று குழந்தைங்க வந்து கீழே தள்ளுறது மேலே தள்ளுறது அந்த மாதிரி இருந்தால் அது படக்குனு அப்படியே வந்து அது வி விரிசலாயிடும் அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது அது ஓடிப்போய் வாங்குவாங்க வாங்குனதையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கூட நிலைக்காது ஆனால் அப்படி இல்லை அது நில்கமல் சேர் வந்து நல்லா நீடித்து இருக்கும் பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக் பொருள் அப்படினால் வந்து நம்ம சேராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம வந்து குவாலிட்டியாக வாங்கணும் அப்படினா அமௌண்ட் எல்லாம் நம்ம பார்த்து பண்ணணும் அமௌண்ட் வந்து பெருசாக நம்ம நினச்சோம் அப்படினா வந்து நம்மளுக்கு நீடிச்சு நிலைக்காது பிளாஸ்டிக் சேர் பொறுத்த அளவுக்கு வந்து குவாலிடியான சேர் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதுவும் வந்து நம்ம பார்க்குறதுக்கு பார்வைக்கும் அது வந்து நல்லா இருக்கும் அது வந்து நம்ம லோ காஸ்டில் எடுத்தோம் அப்படினா வந்து ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குகுள்ள வந்து அது அப்படியே முறிஞ்சு போயிடும் அதை தூக்கி வீசி பழைய பா பழைய பொருள் வாங்கிறவங்களும் வர்றவங்க கூட அத ஏற்றுக்க மாட்டாங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம பிளாஸ்டிக் அப்படினாவே வந்து அது ரொம்ப சீக்கிரம் உடைய கூடிய பொருள் தான் அதே வெயிலில் போடாமல் அந்த பொருள் உடையிது அப்படினா வெயிலில் போட்டோம் அப்படினா அது ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு கூட வராது அந்த சேரும் அப்படி தான் ரொம்ப வந்து அந்த சேர் அப்படிங்கறது வருஷத்துக்கு அவங்கெல்லாம் பார்த்திங்கனா வருஷத்துக்கு ரெண்டு தடவை சேர் எடுப்பாங்க ஏன்னா நான் எடுக்கிற சேருலாம் பார்த்தா மூணு வர்ஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அப்படி நீடித்து வர கூடிய சேராக இருக்கும்